எங்கள் ஊரில் அதிகமாக விதைக்கிற நெல்னால் ஜோதி நெல் இது வந்து விதைச்ச பயஞ்சு நாளிலே முளைச்சிரும் அதுக்கப்புறம் ரெண்டு வா ரெண்டு வாரம் சென்றோன ம ரெண்டு டிரிப்பு களை வெட்டணும் அதுக்கடுத்துதான் உரம் போட்டுவிட்டு உரம் வந்து மண்புழு உரம் போடலாம் இல்லைனா செயற்கை உரம் போடலாம் அதுக்கடுத்து திரும்பி ரெண்டு டிரிப்பு களை வெட்டிவிட்டு அதுக்கடுத்து தண்ணி தண்ணி விடணும் அதுக்கடுத்து பெருசானவுன்னே பெருசானவுன்னே திருப்பி உரம் போடணும் அதுக்கடுத்து அறுவடை செஞ்சவுன்னே இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு சென்டுக்கு எப்படியும் ஒரு ஐம்பது மூடை வரும் ஐம்பது மூட்டை வரும் அதுக்கடுத்து அது எப்படி விற்கிறோம்னா அறுபது எடை வச்சு ரெண்டாயிரம் ரூபா அப்படினு சொல்லி விற்போம் அது வந்து ஏஜென்ட்டு வந்து கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போய்விடுவாங்க இன்றைக்கி இது வந்து இந்த ஜோதி நெல் வந்து கேரளாவில் வந்து சாப்பாடுக்கு யூஸ் ஆகும் இது வந்து கொஞ்சம் பெரிய நெல்லாக இருக்கும் அதுக்கடுத்து கவர்மெண்ட்லேருந்து வருவாங்க கவர்மெண்ட்லேயே வந்து அவங்க ஏஜென்ட் வந்து ரெண்டாயிரத்துக்கு எடுத்தாங்கன்னால் அவங்க ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு எடுத்து பொதுவாக வந்து நம்ம நம்ம ரேசன் கடை அது மாதிரி இதுக்கு சா சாப்பாடுக்கு எடுத்துகிட்டு போய்விடுவாங்க அதுக்கடுத்து என்ன சொல்கிறதுனா நாங்கள் வந்து அந்த கவர்மெண்ட்லருந்து கவர்மெண்ட்லருந்து வரற தொடிக்கும் நாங்கள் வந்து நாங்கள்தான் எல்லாத்தையும் பாதுகாத்துக்கணும் அவங்க எதுவுமே கொ கொண்டாற மாட்டாங்க நாங்கள்தான் சாக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அவங்க சும்மா எடை மட்டும் வச்சுக்குவாங்க அவங்க எடை வச்சு எடுத்துகிட்டு போய்விடுவாங்க அதுக்கடுத்து என்ன சொல்லுவா பேங்கில் காசு போட்டு விட்ருவாங்க அதை நாங்கள் வந்து எடுத்துக்கிடுவோம் அதுக்கடுத்து இந்த ஜோதி நெல் வந்து என்ன சொல்கிறதுனா அதிக தண்ணியெலாம் தேவை கிடையாது கொஞ்சம் கொஞ்சமான தண்ணியே போதும் அதனால இது வந்து நாங்கள் எங்கள் பக்கட்டு வந்து அதிகமாக நாங்கள் வந்து வானம் பார்த்த பூமினால் அதிகமாக இந்த ஜோதி நெல்லைதான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம்